ஹலோ வணக்கங்ண்ணே நல்லாயிருக்கீங்களா ஒன்றும் இல்லைண்ணே நம்ம ஸ்கூலில் கொஞ்சம் யூனிஃபாம் தைக்கணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் நம் பசங்கள் ஒரு எழுநூறு இருக்காங்க ஒரு முந்நூறு பாய்ஸ்ஸு முந்நூறு கேர்ள்ஸ்ஸு இருக்கிறாங்க சரி சரி அவங்களுக்கு தைக்கணும் என்ன ரேட்டு வருது ஒரு ஒரு ஆளுக்கு போட்டோம்ன்னால்

கோட்டு கோட்டு டாப்பு ஆமாம் ஆமாம் மா ஆமாண்ணா ஆமாண்ணா ஆ ஆமாண்ணா ஆமாண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ஆ ஆ சரிண்ணா சரிண்ணா இப்போ ரெண்டையும் சேர்த்து இதுக்கு ஒரு முந்நூற்றம்பது போட்டு விட்ருங்க கொஞ்சம் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க எப்பவும் கொஞ்சம் ஃபிட்டிங்காக ரொம்ப டைட்டெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் லூசாக இருக்கணும் ஆமாம் ஆமாம் ஆமாம் பேண்ட்டெல்லாம் ரொம்ப இறக்கம் கரெக்டான இறக்கம் இருக்கணும் மேலே தூக்கின மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஆ சரி சரி வந்து அளவெடுத்துவிடுங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் நமக்கு செட் அதிகமாக இருந்தனால் இன்னும் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணுங்க நீங்கள் நேரில் வாங்க ஆ சரி சரி சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடுங்க சரி சார் அதை கொடுத்திங்கன்னா இப்போ அடுத்தது டீசர்ட் ஆட்ரு அதுவும் இப்போ உங்களுக்கு அடுத்த ஆட்ரும் உங்களுக்குதான் தர போகிறோம் அதுக்குதான் கேட்கலான்டுதான் உங்களை சரி நம்ம அண்ணந்தானே அதனால் கேட்கலான்ட்டு இது ஒரு ஒரு எத்தனை நாள்குள்ளே முடியும் எத்தனை நாளில் முடியும் சரி சரி ஓகே பார்த்து ப பத்து நாளெலாம் ரொம்ப பரவாயில்ல ரொம்ப நல்லது பத்துநாளிலே முடித்துக் கொடுத்துட்டிங்கன்னா நல்லது ஏன்னால் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம எல்லாம் கொடுத்துர்ணும் அதுக்குதான் ஆ பிள்ளைங்கள்கிட்ட எல்லாம் ஒரே கோட்டா கொடுத்துட்டோம்ன்னா கொடுத்துர்லாம் அதுக்குதான் ஏன்னால் அப்புறம் புதுசாக வந்த சேர்கிற பிள்ளைங்களுக்கு தனியாக அப்புறம் தைச்சுக்கலாம் இப்போ இந்த இருக்கிற இந்த எழுநூறு பேர்த்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேலையாக முடிஞ்சு போயிடும் ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் ஸ்டிச்சிங்கெலாம் நல்லா இருக்கணும் எங்கேயும் பிரிஞ்சு கிரிஞ்சுறக்கூடாது ஆ நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஏன்னால் பேரன்ட்ஸ் நாளைக்கு கம்ப்ளைன்ட் பண்ணிடுவாங்க அதனால் அதெலாம் பார்த்துக்கணும் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூண்ணா தேங்க் யூ